ஹலோ சார் குட் ஈவ்னிங் கரெட்டாக நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னு சொன்னா நான் என்னோட அட்ரஸ் சொல்லுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீங்கள் வந்து கரெட்டான டெஸ்டினேஷன் சொல்லுறிங்களா எந்த இடத்துல அப்ராக்ஸிமெட்டாக ஒரு இடம் சொன்னிங்கனாக்கூட நான் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவேன் நீங்கள் வந்து அக்சுவலாக இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கனா பிரபாத் மெயின் ரோட்டில் இருக்கீங்க பட் நீங்கள் வந்து பிரபாத்லருந்து அதுக்கு ஆப்போசிட்லையே ராஜசபாதி தியேட்ரு இருக்கும் ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு கட்டு ஒரு ஒன்று பிரியும் பாருங்களேன் அதுக்கு பக்கத்தில் ஒட்டுனாப்லே ஒரு சந்து ஒன்று போகும் ஸோ அந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்துக்கிட்டே இருந்திங்கன்னா ஃபோர்த்து ரைட்டு வரணும் சார் அக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ரைட்டில் வந்து ஒரு பேக்கரி இருக்கும் அண்ட் செகண்ட் ரைட்டில் வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப் இருக்கும் தேர்டு ரைட்டில் வந்து ஒரு கேட்ரிங் கடை இருக்கும் ஸோ ஃபோர்த்து ரைட்ல ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ரைட்ல ஒட்டுனாப்லே ஒரு ரோடு போகும் ஸோ அந்த ரோடுகுள்ளேயே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஸ்ரைட்டா டெட் எண்டு வருணும் சார் அக்சுவலாக அந்த இடத்துல ரெண்டு ஏரியா பிரியிது முசுதோட்டனா செட்டிக்காடு ஒன்று அப்புறோம் திருஞான நகர் ஃபோர்த்து க்ராஸுன்னு ஒன்று ஸோ நீங்கள் வந்து முசுதோட்டனா செட்டிகாடுக்கு வந்துவிட்டிங்கனா போதும் அந்த இடத்துலேருந்து ஸ்ரைட்டா வந்திங்கன்னா திருஞான நகர் ஃபோர்த்து க்ராஸ் ஸோ நீங்கள் கரெட்டாக அந்த லொக்கேஷன் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கரெட்டான டெலிவரி லொக்கேஷன் சொல்லுறேன் அண்ட் முக்கியமாக சார் டிராஃபிக்கில் வந்து நீங்கள் மேபி ரைட்ராக லெஃப்ட்டு வந்து மேபி மிஸ் பண்ணிடலாம் நீங்கள் கரெட்டாக பார்த்துக்கோங்க அந்த ராஜசபாதி தியேட்ருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஏரியாவில வந்திங்கன்னா போதும் அண்ட் இன்னொரு லொக்கேஷன் என்னன்று பார்த்திங்கனா நீங்கள் வந்து பில்லுக்கடை வந்துவிட்டிங்கனா போதும் பில்லுக்கடை ஸ்டாப்லருந்து ஒரு லெஃப்ட்டு எடுக்கணும் அதாவது ஹென்றி பக்கத்துலையே ஒரு சந்து இருக்கும் ஸோ அந்த சந்துக்கு பக்கத்துலருந்து ஒரு லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா போதும் அதுக்குள்ளே நிறையா சந்து டைவர்ட்டாவும் சார் பட் நீங்கள் லெஃப்ட்டு எடுத்துகிட்டு சொல்லுங்கள் நான் கால் பண்ணுறேன் சார் இப்போ நீங்கள் லெஃப்ட்டு எடுத்த ஒன்னே அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா ரைட் லெஃப்ட் ரெண்டு ரோடு பிரியும் ஸோ அதில் மறுப்புடியும் ஒரு லெஃப்ட்டு எடுத்து ஒரு ரைட் எடுக்கணும் சார் அது எடுத்துவிட்டிங்கனா ஸ்ரைட்டா வந்திங்கன்னா போதும் சார் மேட்டுத்தெருன்னுருக்கும் அதாவது மேட்டு ஸ்ட்ரீட் தேர்ட்டு க்ராஸ்ன்ட்டுருக்கும் ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா கரெட்டாக வரணும் சப்போஸ் உ உங்களுக்கு இப்போ லொக்கேஷன் தெர்லைன்னா உங்கள் நம்பர் கொடுங்க நான் உங்களுக்கு வேணா என்னோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அனுப்புறேன் ஏன் நான் சொல்லுறேன்னா நிறைய இடத்துல நிறையா ஸ்ட்ரீட்ஸ் வந்து கட்டாகும் இதனால உங்களுக்கு மேபி கன்ஃப்யூஷன் கூட ஆகலாம் அதனால தான் சொல்லுறேன் நீங்கள் கரெட்டான லொக்கேஷன் சொல்லுங்கள் நான் வேணா வந்து உங்களை வந்து அங்கேருந்துகூட பிக்கப் பண்ணிக்கிறேன் பட் நீங்கள் நீங்களே வந்துவிட்டிங்கனா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் ஏன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு வரணும் ஆ ஆமாம் சார் நீங்கள் அந்த ராஜசபாதி தியேட்ருக்கு ஆப்போசிட்ல வாங்க சார் அந்த ரெண்டு சந் அந்த சந்து தான் ஆ அதான் நீங்கள் இப்போ ஹோட்டல் ஸ்ட்ரீட்டை தாண்டிவிட்டீங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பேக்கரி வரும் அதாவது பேக்கரி ஹோட்டல் அதுக்கப்புறமேட்டு ஒரு தியேட்ரு இது மூணையும் தாண்டி நாலாவதாக ஒரு ஹோட்டல் வரும் சார் அந்த சந்துக்கு லெஃப்ட்ல வந்திங்கன்னா போதும் நீங்கள் வந்தவொன்னே கால் பண்ணுங்கள் நான் வந்து அங்கேருந்து உங்களுக்கு வேணா அட்ரெஸ் சொல்லுறேன் நீங்கள் வந்துவிட்டிங்கனா அங்கேருந்து ஓகே ஸ்ரைட்டா வந்திங்கன்னா அங்கே ஒரு ரோடு கட்டாகும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா திருஞான நகர் ஃபோர்த்து க்ராஸ்ன்னு அந்தமாரி போட்டுருக்கும் திருஞான நகர் ஃபோர்த்து க்ராஸ் ஏன்னா மொத்த திருஞான நகர்லையும் ஃபிஃப்த்து அஞ்சு திருஞான நகர் இருக்கு சார் ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபோர்த் ஸ்ட்ரீட்ன்னு வரும் அதில் போனிங்கன்னா லக்ஷ்மி டெக்டைல்ஸ்ன்னு ஒன்று வரும் சார் ஸ்ரீ பெரியவா கிருபா அப்படின்ட்டு ஒரு டெக்டைல் பேரு ஸோ அந்த லக்ஷ்மி டெக்டைல்ஸ் தாண்டி இந்த பெரியவா கிருபா இருக்கும் பெரியவா கிருபாலருந்து ஒரு ப்ளாக் டேங்க் ஒன்று இருக்கும் சார் ஒரு ப்ளாக் டேங்க் பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கும் ஸோ அந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு வீடு தான் சார் அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிட்ட வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் சார் நான் அங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஏன்னா லொக்கேஷன் மாறிருச்சின்னா மறுப்படியும் ப்ராப்ளம் வரும் சார் அது வேறு டைம்மாயிட்டுருக்கு ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகணும் ட்ரெயின் மிஸ் பண்ணிடனா அது ஒரு ப்ராப்ளமாயிரும் சார் கரெட்டான டைமுக்கு போகணும் சார்